கிருஷ்ணகிரி உள்ளூர் ஊடகங்கள்னு பார்த்தா பெரிய அளவில் எதுவும் இல்லை எல்லாம் வெளி ஊரில் தான் இருக்கு சென்னையில் அப்பறம் ஓசூரில் வேணா இருக்கு இந்த மாதிரி செய்தி தாள்கள் செய்தி தாள்கள் தயாரிக்கிற எடம் தந்தி செய்தி மாலை முரசு இந்த மாதிரி ஒரு சில செய்தி தாள்கள் தயாரிக்கிற இடம் இருக்கு ஆனால் கிருஷ்ணகிரி கிரியில் அந்த மாதிரி இல்லை வேணா நூலகம் இருக்கு கிருஷ்ணகிரியில் நூலகம் இருக்கு நிறைய புத்தகங்கள் படிக்கிறத்துக்கு உபயோகமாக இருக்கும்